என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான் அவன் வந்து அடிக்கடி சுற்றுலா செல்லுவான் அவனுக்கு வந்து வாரத்துக்கு ஒரு தடவை இல்லாட்டி மாசத்துக்கு ரெண்டு தடவை அந்த மாதிரி சுற்றுலா போயிருவான் அது வந்து அவங்க வந்து சொந்தமாக பேருந்து வச்சிருக்காங்க அந்த பேருந்தில் வந்து அவன் அடிக்கடி போயிட்டு வருவான் அப்படி போயிட்டு வரும் போது சொல்லிருக்கான் இந்த மாதிரி ஊட்டிலாம் போனோம்னா ரொம்ப குளிராக இருக்கும் அங்கே வந்து நிறைய சுற்றிப் பார்க்க வேண்டிய இடம் நிறையா இருக்குது அதில் வந்து அதாவது அந்த மலை மலை மேலே இருந்து பார்த்தோம்னா நிறையா நம்மளுக்கு விசித்திரமானது நிறையா கிடைக்கும் அந்த மலைப் பாதைகள் வந்து ரொம்ப அபாயகரமானதாக இருக்கும் அதில் போகிற எக்ஸ் அதில் போகிற இதெலாம் நல்ல இதாக இருக்கும் அது உள்ள போறப்பைலாம் நிறைய விபத்து நடக்கும் அந்த விபத்துலாம் பார்த்துட்டு அடுத்து அந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டே போவேன் அப்படின்லாம் சொல்லுவான் அந்த மாதிரி இடத்துலேலாம் பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளவர் அதாவது மலர்கள் மலர்கள் கண்காட்சி நிறையா இருக்கும் அதுபோக இது விளையாட்டு சிறப்பம்சங்கள் நிறையா இருக்கும் அப்டின்னுவான் கொடைக்கானல் போனால் அங்கேயும் குளிர் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி சுற்றிப் பார்க்குறதுக்கு நிறையா இடம் இருக்கும் பூக்கள்லாம் நம்ம பார்க்காத பூக்கள்லாம் பார்க்கலாம் அப்படின்ன மாதிரி சொல்லுவான் அங்கே வந்து இந்த ஜீப்புன்னு சொல்லுவாங்க அந்த மகிழுந்து ரைடு வந்து அந்த மகிழுந்து பயணிக்கும் அந்த பயணம் வந்து மிகவும் அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோக நம்மோ மேட்டுப்பாளையத்தில் வந்து ப்ளாக் தண்டர்னு சொல்லி ஒரு விளையாட்டு அரங்கம் இருக்குது அங்கேலாம் போனோம்னா தொள்ளாயர்ரூபா அமௌண்ட் பணம் கட்டி போனோம்னா ஒரு நாள் ஃபு ஒரு நாள் முழுவதும் அங்கே வந்து என்ன வேணுணா பண்ணிக்கலாம் அங்கே இருக்கற ஒரு ஒரு ரைடும் அதாவது ஒரு ஒரு விளையாட்டும் நம்மளுக்கு புது இதா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க புதுவிதமான ஒரு பயிற்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதெலாம் நான் போனதில்லை போகிறதுக்கு ஆ விருப்பம் தான் ஆனால் அது போகிறதுக்கு நேரம் கிடைக்க மாட்டுது கண்டிப்பாக நேரம் கிடச்சா கண்டிப்பாக அதை போய் நானு பண்ணிப் பார்ப்பேன் அதை விட்டாலுமேவும் ஒண்டர்லா அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து கேரளாவில் இருக்குதுன்ன மாதிரி சொன்னாங்க கேரளாவில் ஒன்று ஆந்திராலேயோ கர்நாடகாலேயோ இருக்குதுன்ன மாதிரி சொன்னாங்க இந்த ரெண்டு இடத்துல இருக்குதுறதுலாம் நம்ம பார்த்தோம்னா த்ரில்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்மள்லாம் ஒரு தடவை போயிட்டோன்னா வராத பயம் கூட வந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் இப்போ என் நண்பர்கள் சொல்லுவார்கள் அதுபோக அந்த பேருந்தில் பயணிக்கும் போது உள்ள பாட்டுப் போட்டு நடனமாடி பாட்டுப் போட்டு நடனமாடி அந்த உள்ள இருக்கற கலர் ஒளிகள் அது நிறங்கள் நிறைய நிறங்கள் சேர்ந்த ஒ ஒளிகள் எல்லாம் அது வந்து ஒரு தனி விதமான எப்படி சொல்கிறது ஒரு இதாக இருக்கும் இப்படிலாம் சொல்லுவாங்க கண்டிப்பாக நானும் ஒரு நாள் போவேன்